ஹலோங்க நான் சந்திரசேகர் பேசுகிறேன் மேஸ்திரி இருக்காருங்களா ஆ மேஸ்திரிதான் பேசுகிறிங்ளா ஆ ஒன்றுல்ல இந்த நான் கட்டுற வீடு இப்போ கட்டியிருக்கேன் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி கட்டினேன் இல்லைங்களா அதில் அதில் முன்னாடி ஒரு ரெண்டு ரூம் கட்டணும் எக்ஸ்ட்ராவாக ஆ ஆ அதுதான் சரி என்னா ரேட்டு எதாவது செங்கலுக்கு சிமிண்ட்டுகெல்லாம் என்ன ஆகுது எவ்வளோ ஆகுது அளவு இல்லை இல்லை இல்லை உங்க சைட்டில் இருந்தே உங்க சைட்டில் இருந்தே வாங்கிகலாம் என்ன ரேட் ஆகுதுங்க சார் செங்கல் அப்படிங்ளா ஆ சரியா ம் ம் ஓகே ஓகே ஒ சரி ம் ம் சரி இப்போ நான் ரெண்டு ரூம் கட்டுறோம் இல்லைங்களா அதுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் சரி சரி அப்படினா உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் செங்கல் சிமிண்ட்டு அதுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க ஆ ஆ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு கொட்டேஷன் ஒரு எவ்வளோ எவ்வளோ ஆகுது என்ன விலை ஆகுதுன்னு போட்டுவிட்டு எனக்கு கொடுங்க ஆ கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறத்துக்கு ஸ்டாட் பண்ணலாம் சரிங்ளா ஆ சரி சரி சரிங்க நீங்கள் எந்த கிழம வரீங்க எந்த கிழம வரீங்க எப்போது ஃபீரியாக இருக்கீங்க ஓ ஆ அப்படிங்ளா சரி நான் ஞாயிற்று கிழம ஃபீரியாக இருப்பேன் ஞாயிற்று கிழம ஒரு ஒம்பது பத்துமணி வாக்கில் வரீங்களா சரி சரி ஆ ஆ சரிங்க சரிங்க ஒ ஆ ஆ ஒரு நிமிஷம்

ஹலோ ஆ ஆ லயனில் இருக்கிங்களா ஒரே ஒரு நிமிஷம் மேஸ்திரி ஆ ஆ மேஸ்திரி லயனில் இருக்கிங்களா ஆ ஆ சரி சரி எனக்கு ஞாயிற்று கிழம கொஞ்சம் வேலை இருக்குமே காலையில் ஆ இல்லை ஞாயிற்று கிழம ஒரு மத்தியத்துக்கு மேலே ஃபீரியாக வரிங்களா ஆ ஆ சரி மேஸ்திரி சரி மேஸ்திரி பார்த்துக்குலாம் ஞாயிற்று கிழம பார்க்கலாம் ஓகே ஓகே